மாட்டுச்சாணம் ஆட்டுச்சாணம் ஆகியவற்றை சேர்த்து வைத்து அதைப் பதப்படுத்தி இயற்கை உரமாக பயன்படுத்துவர் அதுக்கப்புறம் அவ்வாறு பயன்படுத்தும் போது அந்த பயிர்கள் எல்லாமே மிகவும் வளமையாக செழித்து வளரும் மாட்டினுடைய சிறுநீரை கோமியமாக பயன்படுத்தலாம் மாட்டுச்சாணத்தை வைத்து எருவட்டி தயாரித்து சாம்பலாக பயன்படுத்துவர்